இந்திராகாந்தி நேஷ்னல் பார்க் இருக்குது சென்னை ஸ்னேக் பார்க் இருக்குது பொதுவாக மக்களெல்லாம் பார்க் மாலில் போய்விட்டு இந்த வீட்டுக்குத் தேவையான பொருள் திங்ஸு டிரெஸ்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எதுவாக இருந்தாலும் அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அதனால் பொதுவாக எல்லா மக்களுக்கும் மாலில் போயே பொழுதுபோக்கை கழிக் கழிச்சுறாங்க அது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது அப்புறம் சென்னையில் வண்டலூர் ஜூ ஒன்று இருக்குது அப்புறம் வந்து திருச்சி பக்கத்தில் முசிறி வந்து முக்கொம்புனு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம்தான்